இப்போ பார்த்திங்கன்னா எல்லோருமே வந்து என்ன சிட்டியை தேடி தாங்க போகிறாங்க இப்போ எங்கள் ஊருலேயே பார்த்திங்கனு வைச்சிக்கோங்கள எல்லா பசங்களும் ஏதோ படிச்சிருக்காங்கே டிப்ளமோகிறாங்கே ஏதோ இந்த அறிவியல் படிப்பு இன்ஜினியரிங்கிறாங்கே எதையாவது படிச்சிடுறாங்க படித்திட்டு எல்லோரும் வெளியூரில் தான் வேலை பாக்கிறாங்க முன்னடிலாம் பார்த்திங்கனா உள்ளூர்லேயே வேலலை பார்ப்பாங்க அந்த பயலை பற்றி தெரியும் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து இந்த பையன் நல்ல பையன் இந்த பையனுக்கு வந்து ஒரு பொண்ணை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பயலுவோலும் படித்திட்டு போய் எங்கேயோ வெளிநாட்டில் கிடக்குறாங்கே இங்கே இருக்குறாங்க அதுனால அவனுங்களை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிதுங்க அதனால் யாருன்னா வந்து கேட்டாங்கன்னா பொண்ணு பார்க்கறவங்க கேட்டாங்கன்னா மாப்பிள இங்கே இல்லை வெளியூர்ல இருக்காருனா ரொம்ப இப்ப யோசிக்கிறாங்க பொண்ணு கொடுக்க பொண்ணு கெடைக்க மாட்டேங்கிதுங்க இப்போ எங்கள் வீட்லயே பார்த்திங்கன்னா நாலஞ்சு பேருக்கு நாங்கள் பொண்ணு பாக்கிறோம் பொண்ணே கெடைக்க மாட்டேங்கிது ஏன்னா பசங்களை விட பொண்ணுவோ நிறைய படிச்சிருக்குவோ படிச்சிப்புட்டு என்ன பண்ணுதுவோ எல்லாம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குதுவோ ரெண்டு லட்சம் சம்பளம்ங்குதுவோ நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கிது நம்ம வந்து வாரம் பார்த்திங்கன்னா வாரத்துக்கே நம்மளால அறுநூறு எழுநூறு ரூபாய்க்கு மேல் வாங்க முடிய மாட்டேங்குது நமக்கு நாற்று நடறதுக்கு நடவு நடறதுக்கும் நூற்றி அம்பது ரூபாயும் இரநூற்றி அம்பது ரூபாயும் கொடுக்குறாங்க அதனால் இந்த பசங்கல்லாம் என்ன அங்கே போய் இப்போலாம் பார்த்திங்கன்னா காதல் திருமணம் அதிகமாயிட்டுருக்கு எல்லா பிள்ளைகளும் போய் கேட்டால் இல்லைங்க என் பொண்ணு வந்து காதலிச்சிட்டாள் அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க பொண்ணு கெடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் அங்கேல்லாம் பார்த்திங்கன்னா நாகரிகமாக நாகரிகமாவா இருக்குதுவோ ஏதோ போதுவோ வருதுவோ அதனாலயே இந்த பயலுவோ என்ன பண்ணுறாங்கே எனக்கு இந்த பொண்ணு வேணாம் அந்த பொண்ணு வேணாம் எனக்கு கிராமத்து பொண்ணு தான் வேணும் அப்படின்னு கேக்கிறாங்க கிராமத்தில் எங்ககேங்க பொண்ணு இருக்கு கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் படிப்பு கொடுத்துட்டாங்க இலவச படிப்பு அவ்வளவு வந்துட்டு எல்லாம் படித்திட்டு எல்லாம் ஏதோ ஒரு வேலைக்கி போயிடுறாங்க வேலைக்கு போகிறதுனால அவங்களால் ஒன்றும் பண்ண முடியலை பார்த்துக்குங்க நம்ம பெற்றவங்களாலயும் ஒன்றும் சொல்ல முடில பொண்ணுகளும் நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்கிதுங்க இந்த பையன் நல்ல பையன் அப்படின்னு சொன்னால் முன்னாடி எல்லாம் வந்து இந்த பையனுக்கு இந்த பொண்ணுன்னு நம்ம சொல்லிட்டோம்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பேசிகிட்டு இருந்தாங்க நான்லாம் என் புருஷனை எப்போங்க பாத்தேன் கல்யாணத்தில் தான் பாத்தேன் இப்ப அப்படி கிடையாதுங்க எல்லாம் பார்த்திங்கன்னா அது அது அது அது வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துகிதுங்க இதனால பசங்கள் ரொம்ப கஷ்டப்படுகிறாங்க ஏன்னா நிறைய பசங்கள் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க ஆனால் இப்போ உள்ள பசங்கயெல்லாம் சில பேர் வந்து மதத்தினாலயோ ஜாதியினாலயோ காதலிக்காமல் இருக்கிறாங்க அவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கங்க பொண்ணு கெடைக்காமல் கஷ்டப்படுறாங்க காரணம் அவங்கள் வெளியூரில் போய் எப்படி இருக்காங்களோ என்னமோ அதெல்லாம் தெரியலையே அப்படின்னு பொண்ணு கொடுக்கவும் யோசிக்கிறாங்க உள்ளூர்லேயே எதோ ஒரு வேலை பார்த்துகிட்டு இருந்தால் கொடுப்பாங்கன்னா சம்பளம் கிடையாதுங்குறாங்க சொத்து இல்லேங்கிறாங்க ஏதேதோ சொல்லி பொண்ணை கொடுக்குறத்துக்கு மறுக்கிறாங்க முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கூரை வீடு ஓட்டு வீடாக இருக்கும் இப்போ எல்லாம் எங்கேங்க இருக்கு எல்லோரும் மாடி வீடு கேட்குறாங்க மாடி வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தரை ஒன்று போட்டிருப்பாங்கலே அந்த தரை பேர் என்ன இந்த ஒயிட் கலரில் டையில்ஸு அதை வந்து போட்டிருந்தா தான் பொண்ணு வந்து வீட்ல இருக்கும்னு சொல்கிறாங்க இளைஞர்கள்லாம் முன்னாடி மாதிரி இல்லைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இருபது இருபத்தி ரெண்டு வயசில் என்ன சம்பாரித்தோம் என்ன வயல் வயல் இருக்கும் நிலம் இருக்கும் போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்க இப்போ பாருங்க ஒரு வீடு கட்டணும் தங்கச்சிங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குணும் வீடு கட்டி அதில் டைல்ஸ் போடணும் டைல்ஸ் போட்டு அதில் அது வைக்கணும் இது வைக்கணும் தொவைக்கிறது வைக்கணும் எல்லாமேங்க அதெல்லாம் இருந்தால் மட்டும் தான் பொம்பளை பிள்ளைங்க ஒத்துக்கிறாங்க அதுக்காகவே இவங்க வந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது வயதுன்னு சம்பாரித்து சம்பாரித்து முப்பது முப்பத்தி ஒரு வயசு ஏங்க நாற்பது வயசு வரையும் கல்யாணம் ஆகாம இரண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்கள்லாம் இருக்காங்கங்க ஒன்றுமே பண்ண முடில ரொம்ப இளைஞர்கள் பாவம்ன்னு தான் நான் நினக்கிறன் அந்த காலம் மாதிரி இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன நமக்கு கல்யாணம் தான் முக்கியம் நமக்கு வாழ்க்கை தான் முக்கியம் கல்யாணம் பண்ணிணதுக்கு அப்புறம் நம்ம சம்பாரிச்சிக்கிலாம்லா இப்ப யாரும் இல்லைங்க சம்பாரித்து எல்லாம் தேடி வைச்சதுக்கு அப்புறம் தான் பொண்ணு தேடி வீட்டுக்கு வருது இல்லைன்னா அதுவும் வரமாட்டேங்கிது இதனால் ரொம்ப சிக்கலாகதாங்க இருக்கு அவங்களைலாம் நெனைச்சி பார்த்தா என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தான் போயிட்டிருக்கு காரணம் காசு ஆடம்பரமான வாழ்க்கை இதெல்லாம் தாங்க ஆடம்பரமான வாழ்க்கை தாங்க நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிகிட்டிருக்கு அதுவே இந்த இளைஞர்களுக்கு புரிய மாட்டேங்கிறது மனைவி வந்துவிட்டானா அம்மாவை எந்த ஊருன்னு கேட்குறாங்க அம்மா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் சொத்தெல்லாம் சேர்த்து வைச்சிருப்பாங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்து வைச்சிருப்பாங்க அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த காலத்தில் உள்ள அம்மாக்களும் நம்ம புள்ளை நல்லாயிருந்தா போதும் பொண்ணு கெடைச்சா போதும்னு கல்யாணம் பண்ணிடுறாங்க அழைச்சிட்டு வந்து கல்யாணம் பண்ணால் ஒரு ரெண்டு வாரத்தில் சண்டங்கிறாங்க மூணு வாரத்தில் சண்டங்கிறாங்க ஏங்க கேட்குறீங்க மனிதனோட திருமண வாழ்க்கையெல்லாம் நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையாயிருக்குங்க அடித்தாலும் ஒதைச்சாலும் அந்த காலத்திலலாம் நாங்கள் பந்தாடுவாருங்க எங்கள் வீட்டுக்கார்லாம் பிடிச்சி தள்ளுனாருன்னா சுவுத்துல தான் போய் மோதிட்டு விழுவனும் இப்போலாம் அப்படியா இருக்கு சொல்லுங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்கள் அம்மா அப்பாலாம் பிள்ளைகள பெற்றுட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரையும் நிம்மதி இல்லை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்பறமும் நிம்மதி இல்லை என்னா கஷ்டங்குறிங்க பல்லை கடிச்சிகிட்டு நாங்கள் இருந்த காலமெல்லாம் போய் பொசுக்குன்னு வந்துருதுங்க டைவஸ் வாங்கிட்டு ஏன்னா நான் போக மாட்டேன்னு சொல்லிடுதுங்க ஒரே வார்த்தையில் முடித்து புடுதுங்க என்னா சொல்றது பிள்ளைகளோட வாழ்க்கை முக்கியம் உயிர் முக்கியனு நம்மளும் அதுங்க சொல்கிறதுக்கெல்லாம் தலையை தலையை ஆட்டிக்கிட்டு சரி மா சரி மா பண்ணுமா போம்மா அப்படின்னு சொல்லிகிட்டுருக்கோம் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க எல்லோரும் பெற்றவங்கெல்லாம் இங்கே எங்கள் ஊரில் ஒரு பொண்ணுங்க நல்லா நல்ல பொண்ணுங்க அந்த புள்ளை எவ்வளோ பேருக்கு நாங்கள் பொண்ணு கேட்டோம் கொடுக்கல பாருங்கள் ஆனால் பாருங்கள் அதோட வாழ்க்கை எப்படி ஆகிடுச்சி தெரியுமா அதே தான் வாழ்க்கை விதி விதி வந்து யாரை விட்டுச்சிங்கிற மாதிரி அவங்கலாம் இளைஞர்களுக்கு வாழ்க்கை துணையெல்லாம் சிறந்து அமையணும்னு நாங்களாம் கடவுளை வேண்டிகிறங்க எல்லோரும் நல்லாயிருக்கணும் அதுக்கு வந்து எல்லாம் பெற்றவங்க கையில் இல்லை எல்லாம் அவங்கள் அவங்கள் கையில் தான் இருக்கு திருமணத்தை வந்து திருமணமாக அவங்களாம் பார்க்கல ஏதோ இந்த காலத்தில் வந்து எதோ கல்யாணம்னு ஒன்று பண்ணனும் அப்படின்ற மாதிரி கல்யாணம் பண்ணுறாங்க இளைஞர்கள்லாம் அவ்வளோ கஷ்டப்படுகிறாங்க நல்லா வைக்கணும் பொண்டாட்டிங்களை நல்லா வைச்சுக்கணும் நம்மளை எல்லாம் ஈக்குவலாக இருக்கணும் எல்லோருக்கும் முன்னாடி அப்படின்னு ரொம்ப ஆனால் இந்த மக்க இப்போ இப்போ அந்த மக்கள்லாம் ஒன்றும் புரிஞ்சுக்காதுங்க அவ்வளோ மோசமாக போயிட்டிருக்கு உலகம் இவனுங்கலாம் பொண்ணு கெடைக்காம வாழ்க்கை துணைகள் இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்படுகிறாங்க நாற்பது நாற்பத்தி அஞ்சு வயசு வரையும் இருக்காங்க கல்யாணம் ஆகாமல் வாழ்க்கையில் என்ன சாதிக்க போகிறோம் சொல்லுங்கள் வாழ்க்கையையே வெறுத்த மாதிரி பணம் காசு வைச்சிக்கிட்டு இருந்துக்க வேண்டியது தான்